எங்கள் வீட்டுக்கு கெஸ்டு வந்தாங்கள் அப்படினா ஃபஸ்டு வாங்க வாங்க உள்ளே வாங்க அப்படி சொல்லி கூப்பிட்டு உட்காரவச்சுட்டு தண்ணி கொண்டு வந்து கொடுப்பேன் தண்ணி குடிங்கள் அப்படின்னு சொல்லிட்டு தண்ணி கொடுப்பேன் தண்ணி கொடுத்ததுக்கு அப்புறம் டீயோ இல்லை காஃபீயோ போட்டு கொடுப்பேன் கொடுத்ததுக்கு அப்புறம் அவங்கள் என்ன சாப்பிட்றாங்கனு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு ஏதோ ஒரு சின்ன ஸ்னாக்ஸ் மாதிரி பஜ்ஜோ பஜ்ஜி அந்தமாதிரி எதாச்சும் ஒன்று செஞ்சு கொடுப்பேன் செஞ்சு கொடுத்ததுக்கு அப்புறம் அவங்களை சாப்பிட சொல்லுவேன் சாப்பிட்றதுக்கு இப்போ மதியம் வந்தாங்கள் அப்படினா அவங்கள் லன்ச் செஞ்சு கொடுப்பேன் லன்ச்சுக்கு சாதம் சாம்பார் ரசம் அதுக்கான தொட்டுக்க பொறியல் அதுலாம் செஞ்சு கொடுத்துட்டு ரொம்ப அவங்களுக்கு தேவை ரொம்ப முக்கியமானவங்கள் அப்படினா வடை அப்பளம் பாயாசம் அந்தமாதிரி செஞ்சு கொடுப்பேன் அந்தமாதிரி செஞ்சு கொடுத்து அவங்களை என்ன பண்ணுவேன் சம கவனிச்சிப்பேன் நல்ல கவனிச்சிட்டு அவங்கள் சாப்பிடு முடிச்சதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுங்கன்னு சொல்லிட்டு ரெஸ்ட் எடுக்கவச்சிட்டு அதுக்கப்புறமாக அவங்களை என்ன பண்ணலாம் அவங்கள் வீட்டுக்கு கிளம்புறாங்கள் அப்படினா போக சொல்லுவேன் இல்லைனா நைட் தங்க வச்சு அவங்களுக்கு நைட் சாப்பாடு நைட்டுக்கு ஒரு பூரியோ சப்பாத்தியோ இட்லி தோசை அவங்களுக்கு எது பிடிக்குமோ அதுக்கு தகுந்தமாதிரி செஞ்சு கொடுத்து அவங்களை நல்லா கவனிச்சிப்பேன்